நானும் என்னோடய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா பீச்சுக்கு போனோம் அந்த மெரினா கடற்கரையில் இருக்கற கூடிய அலையில் விளையாட்றதுக்காக போனோம் கடல் அலைகள் நல்லா பெருசா வந்துட்டு இருந்துது அது மே மாதம் வேறே அதனால அங்கே கூட்டம் நிறையா பேர் இருந்தாங்க எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டமா தான் இருந்துது அதுக்கப்புறம் கூட்டத்தில் நின்று அடித்து பிடிச்சி வாங்கி அதுக்கப்புறம் உள்ள போனோம் உள்ள போனப்ப பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா கடைகள்லாம் இருந்துது பஞ்சு முட்டாய் கடை சுண்டல் கடை இந்த மாதிரி நிறையா கடை இருந்துது ஐஸ்கிரீம்லாம் விற்தாங்க அங்கே போய் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நாலு சாக்கோபார் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அங்கே இருந்த மணலில் நடந்து போயிட்டு இருந்தோம் அங்க நல்லா கடற்கரைங்க அடித்து நாங்கள் காலை வச்ச உடனே கால் சில்ப்பாகி உள்ள போயிடுச்சி அதுக்கப்புறம் அங்கே நண்டு தேள் நத்தை எல்லாம் இருந்துது அங்கே கடல் மீன்லாம்நிறையா துள்ளி குதித்து விளையாண்டுட்டு இருந்துது அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லோருமே அவங்க குடும்பத்தோடய வந்துருந்தாங்க வந்து அங்கே சின்ன குழந்தையெல்லாம் ஓடி ஆடி விளையாண்டு இருந்துது விளையாட்றது மட்டும் இல்லாம ஒரு குழந்த வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிடுச்சி அதை தேட சொன்னாங்க தேடுறப்ப நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தான் உள்ள போனோம் உள்ள போய் அங்கே இருக்கிற ஆளுகக்கிட்ட போய் பேசி எங்கள் குழந்த அது காணாமல் போச்சின்னு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீச்சலடிச்சிட்டு போனோம் நீச்சலடிக்கிறப்ப என்னோடய ஃப்ரெண்டு சுந்தர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்த எங்கே இருக்குதுனு கண்டுபிடிச்சிட்டான் அந்த குழந்த கொஞ்சம் ரொம்ப ஆழமாக போகல கொஞ்சம் மேலாப்பில் தான் இருந்துது அதனால நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்து அப்பா அம்மாகிட்டயே ஒப்படைச்சோம் அதனால அவங்க எங்களுக்கு பாராட்டி நன்றி சொன்னாங்க அப்போ எங்களோடய பழைய டீச்சர் கூட வந்துருந்தார் அந்த கடற்கரைக்கு அவர் இதை பார்த்து எங்களுக்கு விஷ் பண்ணார் அவர் எப்போவும் எங்களை திட்டிட்டு தான் இருப்பார் அதான் அவர் வேலையே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நாங்கள் நல்ல ஸ்டூடண்ட் ஆகிட்டோம் அதனால அவர் எங்களை பாராட்டினார்